நான் புத்தகமெலாம் எழுதி வெளியிட்டது கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கதை எழுதுறது கட்டுரை எழுதுறது இந்தமாதிரிலாம் எழுதுவேன் எங்கள் ஊரில் இப்போ யாராவது ரொம்ப ஃபேம இது யாராவது சிறந்து விளங்குகிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எழுத ஆரம்பிப்பேன் அந்தமாதிரி எழுதுறது இல்லை எனக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை ஒரு கவிதை வடிவில் எழுதுறது இந்தமாதிரி எழுத ஆரம்பிப்பேன் இந்தமாதிரி பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் நிறைய காம்பட்டிஷன்ல்லாம் வைப்பாங்கள் கதை எழுதுறது கட்டுரை எழுதுறது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி பழக எழுத ஆரம்பிச்சதுதான் அதுவே கொஞ்ச கொஞ்சமாக என்னை எழுதணுன்னு தூண்டுச்சு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் எழுதணும் அப்படின்னா எனக்கு தமிழ் மொழியில் எழுதுறதுதான் வந்து கவிதை கட்டுரை எழுதுறதல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி எழுத ஆரம்பிச்சதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதுறது காலேஜ்ல்லாம் போய் இந்தமாதிரி தமிழ் மொழி தமிழ் இலக்கிய களமெலாம் இருக்கும் அதுலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது அந்தமாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக க கலந்துகொள்ளு கலந்து கொண்டிருக்கேன் பெருசாக வந்து புக் வெளியிடுகிற அளவெலாம் எந்த ஒரு கவிதை கட்டுரை போட்டிலெலாம் கலந்துக்கிட்டது இல்லை